நான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இருபத்தஞ்சி பைசா காயினைதான் வந்து எடுத்துவச்ச பத்ரமாக இப்போ வந்து அதோட மதிப்பு என்னென்னா தௌசன்ட்லேர்ந்து டென் தௌசன்ட் வரைக்கும் கேட்குறவங்களும் இருக்காங்க அதை வந்து நம்ப எப்படி சேல்ஸ் பண்ணணும்னா நம்ப இந்தியா மார்ட் டாட் காம்ல போய் அதில் போய் ஏன் போட்டோ எடுத்து அதில் அப்லோடு பண்ணோம்ன்னா நமக்கு வந்து வேணுங்குறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டில் கொடுத்து வாங்கிகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதில் நம்ப எந்த ரேட்டு வந்து அதிகமாக வருதோ அந்த ரேட்டுக்கு நம்ப சேல்ஸ் பண்ணிக்கலாம்